தொழில்நுட்பம் பயன்பாடுனா என்ன எதுவும் இல்லை இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்டு வந்து ஃபுல்லாகவே விவசாயமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நிறைய தொழில் வந்துச்சு தொழில்நுட்ப வ கம்பெனியெல்லாம் வந்துச்சு ஆனால் இப்போ வந்து அதனால நிறைய பேருக்கு நிறைய வேலை கிடச்சுச்சு ஆனால் சில பேரால் அதில் வந்து ஸோ இருக்க முடியாமல் ஏதாச்சு உடல் நில சரியில்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி சமூக ஊடகங்கள் வந்து ஒரு பக்கம் நல்லது இருந்தாலும் ஒரு பக்கம் கெட்டதாக இருக்கும் ஏன்னால் ஒரு ஒரொத்தர் ஒரு ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து நல்லதாக யூஸ் பண்ணுவாங்க சில பேர் அதையே தேவையில்லாத வழிகளெலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்காமல் எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் யூஸ் ஆகும்